நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து ஒரு மெழுக வச்சு அந்த மெழுகுல வந்து ஒரு ஆணும் பெண்ணும் உட்காந்துருக்க மாதிரி ஆணும் பெண்ணும் உட்காந்துருக்குற மாதிரி ஒரு மெழுகு செஞ்சு அதுக்கு பெய்ண்டிங் பண்ணி என்ன அதுக்கு வந்து எப்படியெல்லாம் ஒரு பெய்ண்ட் கொடுத்தா அது வந்து நம்மளோடய அட்ராக்ஷனாக இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி அலங்காரம் பண்ணி வச்சுருக்கேன் எங்கள் வீட்டில் அது போக ஒயர் கூடையில் வந்து நாங்கள் வந்து யானை மான் அந்த மாதிரியெல்லாம் வந்து சின்ன சின்னதெல்லாம் வந்து ஒயர் கூடையில் நாங்கள் பின்னி எங்கள் வீட்டில் அழகா பொருளாக வெச்சுருக்கோம் அது போக மற்ற ஒரு குச்சி அந்த மாதிரி ஒரு ஸ்டிக்காக இருந்தால்கூட அந்த ஸ்டிக்கில் வந்து நிலவு லேஸ்க்கில் என்னென்ன உங்களுக்கு மேலிருந்து தொங்க விடுறதுக்கு என்னென்ன அழகலகா இருக்கணுமோ ஒரு வளையல் வெச்சு அதில் வந்து ஒரு பெய்ண்ட் அதாவது வந்து எப்படி சொல்கிறது அந்த இந்த த இது நூல் கலர் நூல் உள்ளென் நூல் வெச்சு அதில் வந்து நடுவால் வந்து நாங்கள் என்னென்ன டிசைனிங்கோடு ஒரு லைட் செட்டிங் மாதிரி எல்லாமே எங்கள் வீட்டில் கலைப்பொருளெல்லாம் நிறைய செஞ்சு வச்சுருக்கோம்